இந்த ஹலோ நாங்கள் வந்து ஒரு ரூம் ஒன்று கட்டணும் ஆ மேஸ்திரியா சரி நான் வந்து ஒரு பத்துக்கு பதினாறு ரூம் ஒன்று போடணும் ஆ என்ன செலவாகும் என்ன மெட்டிரியலு பண்ணிக் கொடுப்பீங்க ம் ஆமாம் பத்துக்கு பதினாறு ஆ சரி ஆ சொல்லுங்கள் இல்லை தார்ஸ் தான் வேணும் எனக்கு தார்ஸ் போடுங்க அதுக்கு மேலே சிமெண்ட் சீட்டு ஆமாம் ம் இல்லை பெட் ரூமு ஒரு சமையல்கட்டு ஒரே பத்துக்கு பதினாறு பத்துக்கு எட்டு என்ன செலவு வரும் ம் அதை மட்டும் சொல்லுங்கள்

ஆ சரி அப்படிதான் பண்ணுங்க ம் ம் ம் சரி ம் தெளிவாக இருக்கணுங்க நல்லா மெட்டீரியல் நல்லதாக போட்டு நல்ல தெளிவாக பண்ணிக் கொடுக்கணும் டைல்ஸ்ஸெல்லாம் ஒட்டணும் ஆமாம் ஸோ ஆமாம் ஒரு மூணு ம ரெண்ட்ரை டு மூணுக்குள்ளே வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க ஆமாம் ஆம் ஆ ஐஎஸ்டி கம்பி வந்து தெளிவாக போடுங்க கம்பி முறுக்கு கம்பி நல்லா போடணும் போட்டு நல்ல தெளிவாக பண்ணுங்கள் சிமெண்ட் அப்படித்தான் ராம்கோ சிமெண்ட் போடுங்க நல்ல தெளிவாக பண்ணி கம்பிகள் நல்ல தெளிவாக இருக்கணும் ரெண்ட்ரை டு மூணு லட்சம்

நான் வந்து இங்கே கோபியில் இருக்கேன் ம் வாங்களேன் ரெண்டு நாள் கழிச்சி வந்து பாருங்க நம்மள மதியம் ஒரு மூணு மணிக்கு சுமாருக்கு வந்து ஆமாம் இதே நம்பருக்குதான் நீங்கள் கூப்பிடுங்க வந்து பாருங்க பார்த்து பேசிவிட்டு அப்புறம் அட்வான்ஸ் அப்போ கொடுத்துர்றேன் சரி சரி சரிங்க சரி நன்றி ம்